எங்கள் கிராமத்தில் வந்து அந்த காலத்திலெல்லாம் வந்து க இது கரண்டு வசதி மின்சார வசதி அதெல்லாம் கிடையவே கிடையாதாம் அப்போல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இருட்டுறதுக்குள்ள வந்து வீட்டில் வந்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவாங்களாம் அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் போகிறப்ப பேருந்து அதுக்கப்புறம் பைக்கு சைக்கிளு இந்த மாதிரி இயந்திரங்கள் வசதி எதுவுமே கெடையாதாம் அப்போல்லாம் வந்து நடந்து தான் எங்கேயாவது போகணும்ன்னா போய்ட்டு வருவாங்களாம் அதே மாதிரி மின்சார வசதிலாம் இல்லாததனால இது சூரிய வெளிச்சம் இருக்கிற வரையும் வேலைலாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இருட்டான உடனே வந்து இது வீ வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவாங்களாம் அதே மாதிரி வந்து அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து இயந்திரங்கள் இப்போ உள்ள மாதிரி இயந்திரங்கள் அதெல்லாம் எதுவுமே கெடையாதாம் அப்போ வந்து அவங்களே கையால் தான் விவசாயம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம் விவசாயம் அந்த காலத்திலலாம் எப்படி பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வயலை வந்து உழுது தண்ணிலாம் பாய்ச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இந்த வெதை நெல் அப்டின்னு சொல்லுவாங்களாம் வெதை நெல் வந்து இது ஊற வெச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது சாமி சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெதை நெல்லை எடுத்து வயலில் வந்து நல்லா தூவி விட்டு அது வந்து ஒரு இருபது நாளுக்கிட்டே ஆகுமாம் அது வந்து ஒரு பயிராக வந்து வளர்ந்து வர்றதுக்கு அந்த இருபது நாள் கழிச்சு அது வளர்ந்து வந்தோடனே திரும்ப அதுக்கு இடையில உள்ள இந்த களைகள் அதெல்லாம் எடுத்து பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பயிர் வளந்து வந்த பயிரை வந்து சின்னச்சின்ன கட்டுக் கட்டாக கட்டி வெச்சிடுவாங்களாம் இது வந்து நாத்தாங்காலில் தான் இந்த மாதிரி பயிர் வந்து வளர்ந்து வந்திருக்குமாம் அதை சின்னச் சின்னதாக கட்டி வெச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கி இருக்கிற மற்ற வயலுக்கெல்லாம் இந்த இங்கே சின்னச் சின்னதாக கட்டி வெச்ச இந்த பயிரை தான் வந்து நட்டு வைப்பாங்களாம் அடுத்து அந்த மற்ற வயல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து உழுது அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பாய்ச்சி அதுக்கு வந்து இங்கே கட்டுக் கட்டாக கட்டி வெச்சுருந்த பயிர்களை வந்து அதுக்கப்புறம் பின் வ வேலையாட்கள் அவங்களெல்லாம் வெச்சு இந்த மாதிரி பயிர் எல்லாம் வலைய வயலில் வந்து நட்டு வைக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம் நட்டு வெச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உரம் போடுறதுக்காக அந்த காலத்திலெல்லாம் வந்து இப்போ உள்ள மாதிரி செயற்கை உரங்கள்லாம் எதுவுமே பயன்படுத்தினது இல்லையாம் எல்லாமே இயற்கை உரங்கள் மட்டுந்தான் பயன்படுத்துறாங்களாம் இப்போது வந்து மாட்டு சாணம் அதெல்லாம் நல்லா காய வெச்சு அதை எருவாக்கி அதை வந்து வயலில் தூவுறது அதுக்கப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்குலாம் அந்த காலத்தில் வந்து இந்த வேப்பங்கொட்டை அதுக்கப்புறம் வைக்கோல் இதெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி அதை தான் தெளித்தாங்களாம் பூச்சி மருந்துக்குலாம் அதுமட்டும் இல்லாமல் அப்போல்லாம் வந்து இது மண்ணோடய வளம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்ததாம் இப்போ வந்து மண் வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உள்ள செயற்கை உரங்கெல்லாம் பயன்படுத்துறதுனால அப்போ வந்து அதுக்கப்பறம் வந்து ஒரு தொண்ணூறு நாள் ஆனதுக்கப்புறம் வந்து இது நாத்து பயிர்லாம் வளர்ந்து நல்லா கருதாக மாறிவிடுமாம் அப்போ வந்து கருதுலாம் அறுத்து நல்லா விவசாயம் பண்ணிடுவாங்களாம் அது வந்து சாமிக்கு ஒரு படி நெல்லை படச்சுட்டு அதுக்கப்புறம் கருதெல்லாம் அறுத்து பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைலாம் கொண்டாடுவாங்களாம் அது அதுமட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிறப்பலாம் என்ன அந்த மாதிரி சாமி அந்த மாதிரிலாம் கும்பிடுவாங்களாம் சாமிலாம் எப்படி உருவாச்சு அப்டின்னு பார்த்தோம்னா எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் எங்கள் கிராமத்தில் வந்து இது இது குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஆற்றுல ஏரியில் அந்த மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கல் அந்த மாதிரி தட்டுனுதாம் அதை பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான கல் அந்த மாதிரி இருந்ததுனால அது எடுத்து இந்த மாதிரி சாமி நமக்கு அதிர்ஷ்டமா கெடைச்சுது அப்டின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்துலேயே இந்த மாதிரி சாமி அதெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம் அந்த கல் வெச்சு சாமி கும்பிடும்போது என்ன சொல்வாங்க அதை சுற்றி எங்கள் ஊரில் அந்த இது கட்டுத்தலங்கள் இந்த மாதிரிலாம் கட்டி அதை இடித்து பெருசாக கட்டுறது அந்த மாதிரிலாம் கட்டுவாங்களாம் ஆனால் அந்த செலைய மட்டும் மாற்ற மாட்டங்களாம் அப்படியே வெச்சு சாமி கும்பிடுவாங்களாம் அதுமட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து அப்போ வந்து இந்த கிணறு அந்த மாதிரி தான் சொல்வாங்களாம் தண்ணி வந்து அந்த காலத்தில் வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து கிணறு அப்டின்னு தான் சொல்வாங்களாம் கிணறு அப்டின்னு பார்த்தோம்னா நல்லா பூமிக்கு அடியில் பூமி வரையில் பூமியில் அடியில் தோண்டி மண்ணை தோண்டி ஒரு முப்பது அடி நாற்பது அடி ஆழத்துக்கு தோண்டி இருப்பாங்களாம் அதில் வந்து தண்ணி வந்து ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டு வருமாம் அதில் தான் வந்து ஒரு அதுக்கு ஒரு வாளி மாதிரி வெச்சுருப்பாங்க அதை வெச்சு தான் வந்து உள்ளே தண்ணியை வந்து எறைச்சு எடுத்து அந்த காலத்தில் குடிக்கிறதுக்கு சாப்பாடு சமைக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தண்ணி கிணத்துல உள்ள தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அப்போ வந்து ஊருக்கு வந்து ரெண்டு மூணு கிணறு அந்த மாதிரி தான் இருக்குமாம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிணறுலாம் இருக்கிறதில்ல எல்லாமே பைப்பு அந்த மாதிரி யூஸு வந்துடுச்சு ஆனால் இப்போயுமே அப்போ இருந்த கிணறு எல்லாமே இருக்குது ஆனால் என்னென்னா தண்ணி வந்து அசுத்தமாக இருக்குது அப்டின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து எங்கள் தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி அறுவடைலாம் செஞ்சு இந்த மாதிரிலாம் வளர்ந்தாங்களாம் கரண்டு வந்து அப்போ இருக்காதாம் மின்சார வசதி இல்லாததனால பகல் வேளையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குலாம் இருட்டுறப்பெல்லாமே தூங்கிடுவாங்களாம் வேறென்ன அப்டின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கோவில் கட்டுத்தலங்கள் அப்போல்லாம் அப்போ வந்து இந்த ஆலமரத்துக்கிட்டே அந்த மாதிரி தான் வெச்சுருந்து சாமிலாம் கும்பிடுவாங்களாம்